ஆமாம் நான் வந்து பள்ளிக்கூட்டத்தில் வந்து கலந்துருக்கிறேன் அவங்க பிள்ளைங்க வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே மாசம் மாசம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வப் வைப்பாங்க அதில் வந்து நான் மிஸ் பண்ணாமல் கலந்துக்குவேன் அப்படி கலந்துக்கறபோது பள்ளியில் வந்து முன்னாள் தலைவர்கள் காந்தி காமராஜர் பிறந்த நாள் இவங்க தலைவர்கள் பற்றிலாம் சொல்லுவாங்க பள்ளிகளில் சொல்லுவாங்க எங்கள் பிள்ளைங்களும் வந்து சுதந்திர தின விழா குடியரசு தின விழா இந்த மாதிரி விழாவில் கலந்துட்டு நிறைய பரிசெலாம் வாங்கிருக்கிறாங்க சுதந்திர தின விழாவில் வந்து பாட்டு போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க அதில் வந்து எங்கள் பையன் வந்து கலந்துகிட்டு நிறைய பரிசு வந்து வாங்கிருக்கிறான் அதே மாதிரி நடன நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி இதல்லாம் வந்து கலந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே கலந்துப்பாங்க நிறைய பரிசும் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க நான் வந்து மாசம் மாசம் கன்ஃபார்மாக இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குவேன் அந்த கூட்டத்தில் வந்து முன்னாள் தலைவர்கள் பற்றி நிறைய வந்து பள்ளியில் வந்து பேசுவாங்க அவர்கள் பற்றிலாம் நான் நல்லா அவங்க நல்லா தெரிஞ்சினு இருக்கிறேன் பள்ளிக்கூட்டத்தில் வந்து பேசும் போது இவங்க வந்து முன்னால் வந்து இப்படி செஞ்சிருக்கிறாங்க நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க வந்து காந்தி அடிகள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து நிறைய பாடுபட்டு வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை பற்றிலாம் அவங்க ஸ்கூலில் பேசி நான் நிறைய விசயத்தை வந்து தெரிஞ்சிருக்கிறேன் இதில் வந்து நான் பிள்ளைங்க பள்ளிக்கூட்டத்தில் வந்து கலந்தனால்தான் இந்தந்த விஷயம் காந்தி அடிகள் காமராஜர் இவர்கள் பற்றிலாம் நிறைய வந்து தெரிஞ்சு உள்ளேன் அதனால வந்து பள்ளிக்கு வந்து நான் பள்ளிக்கூட்டத்தில் வந்து கலந்துக்குவேன் மாசம் மாசம் கலந்துக்குவேன் போகாமல் இருக்க மாட்டேன்